ஹலோ ஆமாம்மா கோமதி காய்கறி கடையிலருந்துதான் பேசுகிறோம் சொல்லுங்கம்மா என்ன வேணும் ஆ என்ன காய்கறி வேணும் சொல்லுங்கம்மா அதுக்கு ஏற்ற மாரி ரேட் பார்த்துக்கலாம் ஆ சரிம்மா ஓ என்னென்ன காய்கறி வேணும்னு சொல்லுங்க நான் அப்படியே நோட் பண்ணிக்கிறேன் முதல்ல என்னம்மா வேணும் கத்திரிக்காய் ரெண்டு கிலோ ஆ அப்புறமா ஆ ஓகேம்மா ஆ கேரட் ஓகேம்மா கோஸ் கிலோ எவ்வளோம்மா வேணும் ஆ ஓகேம்மா ஓகேம்மா எல்லா காய்கறியிலும் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு கிலோ போதுங்களா சரி ஓகேம்மா

மொத்தம் ரெண்டாயிரத்து ஐந்நூறுரூவா ஆகுதும்மா நீங்கள் க ஷாப்கே வரீங்களா இல்லைனா உங்கள் அட்ரஸ் கொடுத்திங்கனா நாங்கள் சப்ளே பண்ணிவிடுவோம் ஓ ஓகே மேடம் நாங்கள் டோர் டெலிவரி பண்ணிடுறோம் அட்ரஸ் மட்டும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்க இல்லைனா சொல்லுங்க மேடம் நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம் உங்கள் அட்ரஸ் சொல்லுங்க மேடம் தருமபுரி ஓகே மேடம் ஓகே மேடம் இது உங்கள் மொபைல் நம்பருங்களா ஓகே மேடம் ஓகே மேடம் ம் ஓகே மேடம் தேங்க்ஸ் மேடம்